அதாவது இந்திய சினிமானால் ஒரு காலத்தில் நல்ல விஷயங்கள் சொல்லிட்டிருந்தாங்க தேசத்துக்கு தேசப்பற்று இருக்கக்கூடிய அந்தமாதிரி கருத்துகளை படமாக எடுத்துட்டிருந்தாங்க ஆனால் இன்றைக்கி கெட்டு குட்டிச்செவறா போய் நல்லவனை எதுர்த்து தேசத்துக்கு விரோதமாக மக்களை வந்து திரைப்படத்து மூலிமா திசைத் திருப்பக்கூடிய வேலையைத்தான் வெளிநாட்டு கைக்கூலிகள் செஞ்சிட்டிருக்காங்க அதுக்கு இங்கே மதம் மாற்றுவதிலிருந்து எல்லாமே ஒரு சமயத்தை மட்டும் கேவலப்படுத்தி சினிமானு எடுக்கிறது அதேமாதிரி மக்களை வந்து கலாச்சாரத்தை பாரம்பரிய கலாச்சாரத்தை விட்டு அந்நிய கலாச்சாரத்துக்கு கொண்டு போகக்கூடிய அந்த முயற்சியையும் தமிழ் சினிமா மட்டும் இல்லை இந்தியா சினிமாவில் இந்த வேலைய செஞ்சிட்டுருக்காங்க ஒன்று ரெண்டு படம் இப்போ அப்படியே நல்ல படங்களாக வரதுக்கு ஆரம்பிச்சிருக்குது தேசத்துப்பற்றுள்ள படங்கள் தெய்வீக பற்றுள்ள படங்கள் எந்த சமயத்தையும் சாராமல் எதையும் திட்டாமல் நல்ல விஷயங்களை சொல்லக்கூடிய படங்களும் வருது அந்தமாதிரி படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தேசப்பற்றுள்ள பலர் வரலாறுகள் எடுக்கிறாங்கள்ல இந்திய வரலாற்று சம்மந்தமான உண்மையான வரலாற்று சம்மந்தமான படங்களை பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இசைன்னு பார்த்தம்னா இளையராஜாதான் பல ராகங்களை ஒன்றா இணச்சி செய்றதில் மேஸ்ட்ரோ இளைஞர் இ இ இசைஞானி தான் அவரை அடிச்சிக்கிறதுக்கு யாரும் இல்லை பாடகர்களில் பார்த்தம்னா நிறைய இருக்குங்க எஸ்பிபியை ரொம்ப பிடிக்கும் அவருடைய உச்சரிப்பு அவரும் ஜேசுதாஸ் கணீர் குரல் பேஸ் வாய்ஸ்னு சொல்லுவாங்க அந்த ரெண்டு பேர்களினுடைய குரல் பாடல் பாடல்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு